நான் இதுவரை எந்த கிளப்லலாம் சேர்ந்தது இல்லை குழுவுலலாம் சேர்ந்தது இல்லை பட் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பறவைகள்லாம் வரும்போது அதுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சுருக்கோம் இங்கே இரண்டு வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பறவைகள் வந்து வளர்க்கிறாங்கள் அதை பார்த்திருக்கோம் அதுக்கும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துருக்கோம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பேரட்லாம் வந்துகிட்டு போகும் அதுலாம் வந்து பார்க்கும் போது ஒரு அழகாக இருக்கும் அதுக்கு ஃபுட் வைக்கும் போது அது நம்மளை டெய்லியும் தேடி வந்து பார்க்கும் ரொம்ப பார்க்கவே கியூட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நிறைய விதமான பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது கிளி பார்த்திருக்கேன் என்னென்னா ஸ்பேரோ பார்த்திருக்கேன் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு டெய்லியும் காக்காலாம் வந்துவிட்டு போகும் அழகாக இருக்கும் அது வந்து டெய்லியும் கத்தி கத்தி அழகாக கூப்பிட்டு போகும் திடீர்னு எங்கள் வீட்டு மாடியில் வந்து அது கூடு கட்டி வைக்கும் புறா பார்த்திருக்கேன் புறாலாம் வந்து அங்கேங்க பெரிய பெரிய இடத்தில் தான் இருக்கும் புறா வந்துரும் சம்டைம்ஸ் மயில்லாம் பார்த்திருக்கேன் எங்கள் கிராமத்தில் நானு பார்க்கவே அழகாக இருக்கும்